ஹலோ சார் அபிராமி ஹோட்டலா சார் சார் ஒன்னுல்லை சார் நான் ஒரு ஒரு மணிநேரத்துக்கு முன்னாடி பிரியாணி ஒன்று ஆர்டர் போட்டு இருந்தேன் பிரியாணி பிளஸ் சிக்கன் சிஸ்டி ஃபைவ் ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்ப இப்போது ஒரு இதாகவே இருக்குது என்னென்னால் பிரியாணி வந்து ரொம்ப ஸ்மெல் வருது சார் சாப்பிடவே முடியாது போல பார்சலை பிரிக்கிறேன் அப்படியே ஒரு மோசமான அழுகிய வாடை வருது ரெண்டுதிலையுமே அப்படித்தான் வாடை வருது ரெண்டாவது சிக்கன் சிஸ்டி ஃபைவ்லையும் அதே வாடை தான் வருது பிரியாணியில் அந்த வாடை தான் வருது என்னன்னு தெரியலை சிக்கன்லருந்துதான் அந்த வாடை வருது ரைஸ்லருந்து அந்த வாடை வரல்ல சிக்கன்லருந்துதான் வாடை வருது சிக்கன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மூணு நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள சிக்கனாக இருக்குமோ என்னவோ அதை முறையாக பயன்படுத்தாதனாலே தான் இந்த மாதிரி மேற்கொண்டு இது மாதிரி நடந்துச்சுன்னால் என்ன சார் பண்ணுறது ஏன்னால் இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிடும் கடை உங்கள் ஹோட்டலுக்கே ரொம்ப கெட்ட பேர் வந்துடும் ஆமாம் குழந்தைங்களெலாம் இருக்காங்க இதை சாப்பிட்டு ஏதும் உடம்புக்கு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னால் என்ன சார் பண்ணுறது ஆமாம் இது மாதிரி எத்தனை நாள் நடந்ததுச்சுன்னு தெரியலை இப்போ எனக்கு கைக்கு வந்தது இந்த மாதிரி வந்திருக்குது ஆமாம் நான் இது மாதிரி போலீஸில் போய் கம்ப்ளைன்ட் பண்ணிணேன் அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டலுக்கு சீல் வைக்கிற நிலைமைக்கு கூட போகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் மேற்கொண்டு இது மாதிரி தவறு நடந்துச்சுன்னால் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் சார் உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் கடைக்காரங்களுக்கும் சார் மிஞ்சி போணுச்சுன்னால் அதை உடனே இது பண்ணிட வேண்டியதுதானே டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதுதானே சார் அதை மேற்கொண்டு மேற்கொண்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ஒரு முறையான ஒரு இதில் இல்லாமல் சமைச்சு உங்கள் கடமையை முடிச்சு விடணும்னு பார்க்குறீங்க காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாமா சார் வருமானம் வருதுங்கரத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ண முடியுமா இதுபோல் எத்தனை பேர் நைட்டு சமைக்காமல் ஃபுட்டு சாப்பிட்டு வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்கல்லை அவர்களோட நிலைமையெலாம் யோசிச்சு பார்க்கறதுல்லையா சாப்பாடு ஆறியிருந்து இந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சினை இல்லை இந்த மாதிரி வாடை வருது ரொம்பவும் ஒரு அழுகிய நிலைமையில் இருந்துதான் வாடை வருது என்னால் உயிருக்கே ஆபத்தான நிலைமையெலாம் ஆகுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இல்லை சார் இது சாப்பிட்டு தெரியாதவங்க சாப்பிட்டாங்கன்னால் பார்த்துக்குங்க மேற்கொண்டு இது ரொம்ப மேல் இடத்தில் கம்ப்ளைன்ட் பண்ணமுனால் ரொம்ப உங்கள் ஹோட்டலுக்கு சீல் வைக்கிற நிலைமைக்கு ஆயிடும் அப்புறம் நீங்கள் ஹோட்டல் எந்த இடத்திலியுமே ஹோட்டல் வச்சு நடத்தவே முடியாது ஆமாம் இந்த தவறு இன்றைக்கு நடந்தது சரி சார் இனிமேல் இந்த மாதிரி தவறு எல்லாம் நடக்காமல் பார்த்துக்கங்க நானும் இதை இத்தோடு மறந்துடறேன் ஆமாம் நாங்கள் வேறு இடத்திலையும் கம்ப்ளைன்ட் எதுவும் பண்ணலை ஆமாம் பண்ணிணா அப்புறம் உங்களோடய சூழ்நிலையும் பாதிக்கப்படும் உங்களோடய பொருளாதாரமும் பாதிக்கப்படும் அதையும் நினைச்சு தான் சொல்கிறேன் மேற்கொண்டு இந்த தவறு நடக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க அண்டை அண்டை நாடு விற்கிற பொருள் வித்துடுங்க மேற்கொண்டு எதுவும் மிஞ்சுது அப்படின்னா அதை உடனே அதுக்குண்டான வேலையை பார்த்து விட்ருங்க ஆமாம் அதை எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணிடுங்க அதை மேற்கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் சூடேற்றி விற்கிறதுதான் அது வந்து கெட்டுப்போகிற நிலைமைக்கு தள்ளப்படுது இந்த தவறு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கோங்க சார்